சொல்லுங்கள் சார் குட்மார்னிங் சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன சார் ஆட்ரு வேணும்

ம் சொல்லுங்கள் சார் என்னென்ன ஆட்ரு சொல்லவா சார் ஆ இருக்குது சார் அதை தாண்டி வேறு ஏதாவது சிக்கன் பிரியாணி வேறு ஏதாவது சிக்கன் பிரியாணி கிராப்பு ஃபிரை இதெல்லாம் வேறு எதாவது வேணுமா சார்

கண்டிப்பாக கிடைக்கும் சார் ம் கண்டிப்பாக இருக்கும் சார் ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும் சார் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம் சார் ஸோ அந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் ஒரு பர்ஸனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்தமாதிரி சம்திங் இருக்கும் சார் ஸோ நீங்கள் டுவெண்ட்டினு வரும்போது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் சார் அது ஓகேவா சார் ஓகே சார் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடறேன் சார் அதைத்தாண்டி வேறு ஏதாது உங்களுக்கு இதில்லாமல் வேறு ஏதாவது வந்து காம்ப்ளிமெண்ட்டல் கோக்கு பெப்சி அந்தமாதிரி ஏதாது வேணுமா சார் ஓகே சார் சிக்கன் பிரியாணி இருக்குது ஆ நாட்டு கோழி வறுவல் இருக்குது அப்பறம் கபாப் இருக்குது சார் அப்புறம் வந்து மட்டன் கிரேவி பரோட்டா இருக்குது சார் அதில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப காம்ப்ளிமெண்ட்ஸ்னால் கோக் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெஷ் ஜூஸ் இருக்குது அதை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா அல்வா இருக்குது சார் இது தான் இருக்குது இன்றைக்கி அவைலபிலிட்டி ஆமாம் சார் ஓகே சார்

ஓகே சார் கண்டிப்பாக சார் இது ஆல் ஓவரா பார்த்தீங்க அப்படின்னா இப்ப காம்ப்ளிமெண்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் வந்துடும் சார் ஆமாம் சார் உங்களுக்கு கேஷாக இல்லை ஆன்லைன்னா சார் ஓகே சார் இப்போ கேஷில் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து டென் பர்சண்ட் டிஸ்கௌண்ட் வராது சார் ஆன்லைனில் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு டிஸ்கௌண்ட் இருக்கும் சார் ஓகே சார் உங்களுக்கு ஆன்லைன் டிஸ்கௌண்ட் வந்து டென் பர்சண்டேஜ் போக வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் சார் ஓகேவா சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ரீச்அவுட் ஆயிடும் சார் கண்டிப்பாக சார் வி வில் டூ அவர் பெஸ்ட் சார் தேங்க்யூ சார்